அந்த காலத்து மன்னர்கள் கட்டிய கோயில்களை பற்றி கூறுனம்னால் அந்த கோயில்களை பார்த்தாலே கொஞ்சம் வியப்பாக தான் இருக்கும் அதை எப்படி தான் கட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சை பெரிய கோயில்களெல்லாம் பார்த்தோம்னா அதனுடைய சொல்லுவாங்க பெரியவங்களாம் சொல்வாங்க அதனுடைய உச்சி அந்த கோவிலோடய நிழல் கீழே விழாது அப்படின்னு சொல்வாங்க திருவிழா காலங்களெல்லாம் பார்த்தோம்னா ஜனங்கள் ஜேஜேன்னு இருப்பாங்க லட்சக்கணக்கில் கு கூடியிருப்பாங்க அந்த அந்த கோவிலில் உள்ள உடைய சிற்பங்கள் ஓவியங்களெல்லாம் பார்க்கும்போது அந்த கலை திறமை எவ்வளவு அந்த காலத்தில் விளங்கி இருக்குது சிறந்து விளங்கி இருக்குதுங்றத தெரிஞ்சுக்க முடியுது